எனக்கு வந்து ஜிவி பிரகாஷ் குமார் பாட்டு பிடிக்கும் அவங்களோட படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட படம் வந்து கர்ணா அந்த படம் வந்து எங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப நாளாக நான் அவங்க பாட்டை கேட்டுகிட்ருக்கேன் அவங்க பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நடிகையில் வந்து சினேகா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து விஜய் படத்தில் வந்து சந்தோஷம் சந்தோஷம் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச பாடகர் வந்து யாருன்னால் இளையராஜா பிடிக்கும் அவங்க பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசில் இருந்தே அவங்க பாட்டை நான் கேட்டுகிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பாட்டுன்னால் என் பசங்களுக்கும் அவரோட பாட்டுன்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னால் விஜய் நடித்ததுல வாரிசு பிடிக்கும் அதில் வர எல்லாமே நல்லாயிருக்கும்